ஹலோ ஹலோ சார் கேட்கு இது சூர்யா கேப் தானே சார் நீங்கள் சார் நான் அந்த கோயம்புத்தூர் டு பேங்ளூர் ட்ரிப்பு வந்துட்டு நான் உங்கள்ட்ட பேக்கேஜி வாங்கிருந்தேன் அது வந்துட்டு நான் இங்கே வந்து ரீச் ஆகிட்டேன் பெங்ளூர்ல ட்ரைவர் வந்துட்டு நீங்கள் கேட்ட ஃபிக்ஸ் பண்ண அமௌண்டோட வந்துட்டு ஃபை ஹண்ட்ரட் ருபீஸு அதிகமாக கேட்குறாங்க நீங்கள் ஃபோர் தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரட் தான் சார்ஜ் பண்ணிருந்தீங்க இவர் வந்துட்டு ஃபை தௌசண்ட் இப்போ கேட்குறாரு என்ன ப்ராப்ளம்னு கொஞ்சம் அவர்கிட்ட கேட்டு நீங்க எனக்கு சொல்லுங்க சார் கொஞ்சம் சீக்கிரம் எனக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ உங்கள் சைடு என்ன ப்ராப்ளம் இருக்குதுனு கேட்டுட்டு எனக்கு உடனே கால் பண்ணி சொல்லுங்கள் சார் எனக்கு கொஞ்சம் அர்ஜன்ட்